ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு